இளம் விலங்குகளில் கவனிச்சுக்கறதுங்கிறது வழக்கமாக பெரிய விலங்குகளை கவனித்துக் கொள்கிறத விட ரொம்பவே கவனம் அ அதிகமாக வைக்கணும் ஏன்னாக்கால் பெரிய விலங்குகள் தன்னா தன்னையே சரி பண்ணிக்கும் நம்ம எப்போதும் கூடுதலாக இருக்கணும் கூடவே இருக்கணும் நம்ம கவனிச்சுக்கணுங்குற அவசியம் கொஞ்சம் கம்மி ஆனால் இளம் விலங்குகள் அப்படி கிடையாது இருக்கிற பெரிய மிருகங்களோ பெரிய விலங்குகளோ அதை வந்து தூக்கிறத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால அதை வந்துட்டு நம்ம சரியான கூட்டிலயோ அல்லது அதுக்கான பட்டிகளிலையோ சரியாக அடைச்சி வச்சு கவனமாக பார்த்துக்கணும் இப்போ குட்டி கோழி குஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கால் அது டக்குன்னு அந்த ரோட்டில் ஓடித்துன்னால் ஈஸியாக அடிப்பட வாய்ப்பிருக்குது அதனால அதெல்லாம் ரொம்ப கவனமாகவே நம்ம பார்த்துக்கணும் இனங்களை இப்போ இப்போ நம்ம அதுக்கு இனங்களை பெறுறத்துக்கு விலங்குகளை எப்படி பராமரிக்கணுன்னால் நம்மளுடைய வீடுகளில் அதாவது மெயினாக இது ரோட்டுக்கு எப்போ பார்த்தாலும் திரிய விடக்கூடாது அப்படி ரோட்டில் திரிய விடுகிற நேரம் நம்மளுடைய கண்காணிப்பில் அது இருக்கணும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் அதுக்கான டையத்தை நம்ம கொடுக்கணும் ரொம்ப நேரம் நம்ம ரோட்டில் அதை இஷ்டத்துக்கு திரிய விட்டுவிட்டோம்னாக்கா அதுக்கு இன்னும் பாதிப்புகள் தான் அதிகமே ஒழிய நான் அதனால அதுகள் அதுக்கு வந்து நன்மைகள் கிடையாது எங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழி அப்புறம் வாத்து இதுகெல்லாம் நாங்கள் வளர்த்துக்கிட்ருக்கோம்